ம் சரி ஆ மேம் வாங்க மேம் உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் ஓகே ஆ மேம் ஆ வேறு எதுவும் உங்களுக்கு டெசர்ட்ஸ் வேணுமா இன்னக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு வெறும் பீவரேஜ் அதுமா அதெலாம் வேணுமா இல்லை இது மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வரட்டுமா மேம் உங்களுக்கு பட்டர் சிக்கன் எப்படி சீஸ் வேணுமா பட்டர் வேணுமா ரொம்ப காரம் வேணுமா எந்த மாதிரி கேட்குறிங்க பட்டர் நாண் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காரமாக இருக்கணுமா இல்லை பட்டர் மட்டும் போட்டுருக்குமா ஆ சப்பாத்தி எப்படி வேணும் உங்களுக்கு கொஞ்சம் ஆ ஆ ஃப்ரை பண்ணி

ஆ ஓகே மேம் உங்களுக்கு வேறு எதுவும் பீவரேஜஸ் ஐஸ் க்ரீம்ஸ்

டூ பட்டர் நாண்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் டென் மேம் ஒன் பாட்டில் சிக்கன் ஒன் டென் மேம் வித் மசாலா பார்த்தீங்கனா ஃபிஃப்டி ஆட் ஆகும் ஒன் சிக்ஸ்டி ஓகேங்களா சப்பாத்தி எவ்வளோ கவுண்ட் வேணும் சப்பாத்தி உங்களுக்கு ரெண்டு சப்பாத்தி ஓகே ஒன் சப்பாத்தி ஃபிஃப்டின் ரெண்டு சப்பாத்தி தேர்ட்டி ஓகேங்களா உங்களுக்கு பீவரேஜ் டெசர்ட் வேறு வேறு எதுவும் இன்றைக்கு உள்ள ஸ்பெஷல்ஸ் எதுவும் வேணாம் ஆ ஓகே மேம் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டு உங்கள் டேபிளில் வைக்கிறேன் ஓகே மேம் தேங்க் யூ